தமிழ் மொழி உலகத்தில் தமிழர்களை வந்து தமிழ் மொழிதான் எங்களுக்கு வந்து எங்கள் மொழியை வந்து நாங்கள் எங்கேயும் விட்டுக்கொடுக்க முடியாது ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ பிள்ளைகல்லாம் ஸ்கூலுக்கு சேத்துடுறோம் அப்போது வந்து இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே எல்லா சப்ஜெட்லியும் எல்லா பாடங்களும் இங்கிலீஷில் வருது அதனால் தமிழ் மொழி வந்து ஒரு சப்ஜெட் தான் வருது தமிழ் வந்து வீட்டில் மட்டும் பேசுகிறாங்க அப்புறம் ஸ்கூலில் போயிட்டால் டீச்சருங்க வந்து அப்புறம் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெட்டும் இங்கிலீஷில் இருக்கிறதால இங்கிலீஷே பேசுறதால் பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க வந்து வீ எல்லா பாடங்களும் இங்கிலீஷில் இருக்கறதால் இங்கிலீஷில் வந்து பேசுகிறாங்க தமிழ் மொழி வந்து தாய்மொழி எங்கே போனாலும் தமிழை வந்து நாங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டோம் இப்போது வெளி வெளி ஊருக்குலாம் வெளி நாட்டுக்குலாம் போனால் இப்போ ஹிந்தி இப்போ உருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறே மொழியில் அவங்களுடைய பாஷையில் பேசியாகணும் அப்போ வந்து நம்ம தமிழ் மொழி வந்து நம்ம தமிழர்கள்கிட்ட வந்து தமிழ் மொழி பேசுகிற ஒரு கலாச்சாரம் அதுமாதிரி வெளி உலகத்துக்கு போயிட்டால் அவங்க அவங்களுடைய பாஷையை பேசணும் தமிழ் வந்து தமிழ் தமிழர்களுக்கு எங்களுடைய மொழி எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மொழி வந்து தாய்மொழி எங்கள் தமிழ் மொழியை வந்து நாங்கள் விட்டுக்கொடுக்க முடியாது இப்போது இன்னும் போகப்போக பார்த்தா தமிழ் மொழியே இதுவாகிடும் போலருக்கு மறதியாகிடும் போலருக்கு ஏன்னா எங்கே போனாலும் இங்கிலீஷில் தான் எல்லா வேர்டும் இருக்குது எந்தவொரு மெடிக்கலுக்கு போனாலும் கடைகளுக்கு போனாலும் எந்த ஒரு இதைப் பார்த்தாலும் இங்கிலீஷ் வேர்டில்தான் இருக்குது அதனால் தமிழ் வந்து இல்லை இங்கிலீஷ் ஹிந்தி இதுமாதிரி மொழிதான் நிறைய போயிட்டிருக்கு அப்போ தமிழ் வந்து வீட்டில் வந்து பேசுறதுக்கு மட்டுந்தான் உதவி ஆகுது தமிழ் வந்து எப்பொழுதுமே எங்கேப்போனாலும் எங்கள் மொழியை விட்டுக்கொடுக்கக் கூடாது விட்டுக்கொடுக்க மாட்டோம் தமிழர்கள் இருந்தால் நாங்கள் தமிழ் பேச எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குணும் இங்கிலீஷ் வந்து பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிறதால எல்லா பிள்ளைகளும் இப்போது ஸ்கூலில் இங்கிலீஷ் தர சொல்லித்தரதால் இங்கிலீஷ் பேசுதுங்க இப்போ எங்களுக்கு வந்து அது ஒன்றும் புரிய மாட்டேன்து நாங்கள் தமிழ் பேசுன்தால் படிக்கத் தெரியாதவங்குளுக்குலான் இங்கிலீஷை பேசினா ஒன்றும் புரிய மாட்டேன்து இங்கிலீஷ் மீடியம் போகிற பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷில் வந்து பேசுதுங்க இப்போ தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் எல்லா பாடமும் தா தா தமிழ் ஸ்கூலில் கூட இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி பிரித்து இப்போ இது பண்றாங்க தமிழ் தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி பிரித்து பசங்களுக்கு இப்போ சொல்லிக்கொடுக்குறாங்க அதுமாதிரி இங்கிலீஷ் ஹிந்தி வந்து எல்லா நாட்டுலேயும் இப்போ ரொம்ப பரவிக்கொண்டிருக்குது தமிழ் வந்து எப்பொழுதுமே எங்கள் தமிழ் மொழி தாய் மொழி நாங்கள் எங்கள் தமிழை நாங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டோம்